ஹலோ வணக்கம் காவேரி சூப்பர் மார்க்கெட்டுங்களா சார் எனக்கு அரிசி கோதுமை பருப்பு எண்ணெய் மசாலா ஐட்டங்க அப்புறோம் ட்ரை ஃப்ரூட்ஸு அதாவது உலர் பழங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் சார் லொக்கேஷன் குளித்தல சார் சார் உங்களுக்கு அதே போல் சுவீட்ஸு பார்த்தீங்கன்னா சுவீட்ஸு அப்புறோம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி திங்க்ஸ்லாம் அந்த மாதிரி திங்க்ஸ்லாம் வந்து ஆ அந்த நிறைய வேணும் நான் சொல்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கிறீங்களா பாஸ்மதி அரிசி சார் அது கண்டிப்பாக இருக்கும் நான் இல்லேன்னு சொல்லல இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நீடு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா குலந்தைங்க சாப்படுற மாதிரி சார் இந்த பால்கோவா

ஓகே அதே போல் வீட்டில் செய்கிறாங்கல்ல சார் மசாலா இந்த சாம்பார் செய்கிறது சிக்கன் மசாலா இந்த கரம் மசால் இந்த மாதிரில்லாம் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி உங்கள்கிட்ட கிடைக்குன்னு சொன்னாங்க சார் அதே போல் பால் பொருளில் இந்த வெண்ணையெலாம் அதிகமாக உங்கள்கிட்ட கிடைக்குமா வெண்ணைய் பன்னீர் அதே போல் தேன் வேணும் சார்

ஓகே சார் இல்லை அதே போல் ட்ரை ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா

ஓகே ஓகே சார் அதே போல் சார் சாக்லேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த ஃபைவ் ஸ்டாரு கேட்பரி இந்த மாதிரி எனக்குக் கொஞ்சம் ஓகே ஓகே சார் அதே போல் சோப்பு லோஷனு டூத் பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம்

கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சார் அது போல் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் நிறையா வேணும் சார்

ஓகே ஓகே சார் இல்லை நாளைக்கு கால் பண்ணிட்டு வர்றேன் சார் ஆ ஓகே ஓகே சார் இல்ல அந்த மாதிரி தான் தேவைப்படுது நான் அதே வந்து உங்கள்கிட்ட ஓகே சார் சார் முக்கியமாக குதிரைவாலி கிடைக்குமா சார் குதிரை வாலி அரிசி அரிசி ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் வேறு எதுவும் டீடைல்ஸ் எதுவும் அதே போல் டோர் டெலிவரி கொஞ்சம் கிடைக்குமா சார்

கண்டிப்பா கெடைக்கும் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நன்றி சார் நன்றி சார்

தேங்க் யூ சார் நன்றி